நான் இது வரைக்கும் ராக் கிளைம்பிங் போனதில்லை சின்ன சின்ன மலையில் சாதாரணமாக ஏறுவது தான் போயிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க அதில் வந்து மலை ஏறும் போது திடீர் திடீர்னு அதில் வர தொந்தரவெல்லாம் வரும் அதை வந்து எப்படி எதிர்கொண்டு அந்த இடையூறு எல்லாம் அறிவு பூர்வமாக சமாளிக்கலாங்கிறது வந்து இந்த பயணத்தில் வந்து தெரிஞ்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அது அது மு அதையெல்லாம் தாண்டி எப்படி மேலே ஏறுவது இது வந்து நம்ம வாழ்க்கைலேயும் நம்ம வந்து செயல்படுத்தலாம் அப்புறம் நம்ம மன உறுதி உடல் உறுதி மேம்படுத்திக்கலாம் இதில் இருக்குது நம்ம உடல் உறுதி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் மேலும் அதை வலுவூட்டுறதுக்கு என்ன வழின்னு நம்ம யோசித்து செயல்படுத்தலாம் அதனால இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க மலை ஏற்றம் நான் இது வரைக்கும் போனது கிடையாது